நான் வந்து ராக் க்ளைம்ப் வந்து பயிற்சிலாம் பண்ணியிருக்கேன் ப்ராக்டீஸ் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அதை வந்து என்னுடைய நிஜ வாழ்க்கையில் வந்து நிறைய தடவை நான் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிருக்கேன் சொல்லப் போனாக்கா பொதுவா இந்த ராக் க்ளைம்ப் வந்து ஒரு மேலே கீழேருந்து மேல் போகிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி தான் அது அது வந்து நம்ம வந்து லோ குவாலிட்டியில் வந்து நம்ம ஊரில் வந்து மரம் ஏர்றதுக்கோ இல்லை சின்னச் சின்ன ஒரு மலைக்குன்றுகள் அது மேலே ஏர்றதுக்கோ அதை வந்து நான் முறையாக வந்து அதை வந்து நான் பயன்படுத்திருக்கேன் அந்த திறன் இருந்ததால் வந்து இந்த சின்னச் சின்ன மலைக்குன்றுகள் இல்லை ஒரு மரம் ஏறுதல் அந்த மாதிரியான ஒரு வி விஷயத்தில் நான் பயன்படுத்தி அது எனக்கு ரொம்பவும் ஒரு சப்போர்ட்டா அமைஞ்சுதுன்னு சொல்லலாம் அந்தளவு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அந்த பயிற்சி எனக்கு அதை நான் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லாயிருந்தது